நான் இஸ்லாம் மதத்தை பற்றி ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறேன் நான் இப்போ சினிமாவில பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாத அப்படினா அவரை தொழுதுதுட்டு அதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பேசுவார் தாடி வச்சுருக்காரு தொப்பி வச்சுருக்காருன்னு சொல்லி இது ஒரு திணிச்சு பெற்றுறாங்க அதை அது மாதிரி பண்ணுறது வந்து மிக மிகவே பெரிய தவறு இப்போ ஒருத்தர் பண்ணுற தப்புனால அதை எல்லாமே அப்படியே சொல்லி சுட்டி கடக்க கூடாது அதை இப்போ தொழுதுட்டு அவர் மற்ற வேலையை பண்ணுறது மாதிரி அது காமிக்கவே தேவை இல்லை அந்த மாதிரி பண்ணுறாங்க அது பெரிய ஒரு ஒரு மதத்தை பற்றி அது அது ஒரு கெட்ட எண்ணத்தை வந்து உருவாக்கிற மாதிரி ஆயி போயிருது இப்போ அதே திரும்ப திரும்ப அதே மாதிரி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு மதத்தப்பற்றின ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்லுறது ஒரு ஒரு பேட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இப்போ உங்க முஸ்லிம்மு இஸ்லாமியர்கள் எல்லாம் அவங்க தீவிரவாதிகள் அப்படினு சொல்லி இது அப்படியே அது இதாகி போயிது அது தப்பு மிக பெரிய தப்பு அது சினிமாக்கள்லருந்து அது வந்து முழுக்க முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அது வந்து நிறுத்தப்படணும் தீவிரவாதத்தை பற்றி காமிங்க அவரு தாடி வச்சுதெல்லாம் தீது தீவிரவாதியான்னு சொல்லி காமிக்காதிங்க தொப்பி வச்ச தீவிரவாதின்னு காமிக்காதிங்க ஜென்ட்ரலாக பொதுவாக காமிங்க அதில் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இல்லை அது என் அந்த ஒரு ஒரு அந்த ஒரு குறியீட்டோ அந்த ஒரு என்ன ஒரு அந்த ஒரு என்ன சொல்லுறது அந்த ஒரு ஐடென்டிஃபை பண்ணி பண்ண வேணாம்னு சொல்லுறேன் அது ரொம்பவுமே வந்து இஸ்லாம் மதத்தை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கு நீங்கள் மற்ற மதத்தை அந்த மாதிரி சொல்ல மாட்டிக்கிறீங்கள்ல அது தப்பு ரொம்பவுமே தப்பு அது நான் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன்னால அதை சொல்லுறேன்லான் இல்லை நான் பொதுவாகவே சொல்லுறேன்னே அது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சோன்னு இல்லை அது முழுமையாவேக்கி நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி தடை பண்ணிக்கங்க பண்ண கூடாது எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு அதை நல்ல விஷயத்துக்கு காமிங்க தாடி வச்சவனும் தொப்பி வச்சவனும் தான் வந்து தீவிரவாதிகள்னு சொல்லி அந்த மாதிரி காமிக்காதிங்க ஒரு மதத்தை பற்றி அது இழிவு அந்த மாதிரி இழிவுப்படுத்துற மாதிரியோ இல்லை தாழ்வாகவோ அந்த மாதிரி காமிக்கவே காமிக்க கூடாது அது தப்பு அது சினிமாவில இருக்க அந்த என்ன சொல்லுவாங்க அந்த சென்சார் போடும்பாங்கல்ல அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அதில் அவங்க வந்து அவாயிட் பண்ணணும் அந்த மாதிரி அந்த அந்த அது காட்சிகளையே தடை பண்ணிவிட்டு வேறு மாதிரி காமிக்க சொல்லுங்கள் தப்பு கிடையாது அவர் தொழுவுறாரு தொழுததுக்கு அப்புறம் அவர் அவர் பேரும் பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாம் மதத்து பேர் பேர் மாதிரி சொல்லுறாங்க அந்த பேரை சொல்ல வேணாமே நண்பா இந்த மாதிரி இருக்குப்பா அந்த மாதிரி சொல்லலான்ல வேறு சொல்லலான்ல இருக்கு கதையே இதானே அந்த கதையே வந்து வே வே எவ்வளோ இது பண்ணி வைக்கலான்ல நீங்கள் சினிமாவே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதி அதிகபட்சமாக எல்லாமே மேக்ஸிமம் என்ன ஆகுதுன்னா அது எல்லாமே ஒரு கற்பனை தானே கற்பனை மாதிரி வைங்களேன் தவறு கிடையாது இல்லை நன்றி